ஹலோ சார் நான் ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டூடண்ட் எனக்கு ஒரு டவுட்டு சார் க்ளாரிஃபை பண்ணுறீங்களா ஆ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிதுன்னு சொல்கிறோம்ல சார் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிதுன்னு அது எப்படி சார் கிடைச்சிது நமக்கு ஓகே சார்

ஓகே சார் ஆ ஓகே சார் சார் இந்த க்ரௌண் ரூலுக்கும் கம்பெனி ரூலுக்கும் என்ன சார் வித்தியாசம் ம் ஓகே சார் ம் ஓகே சார் ம் ஓகே சார் ஓகே சார் ஓ ஓகே ஓகே சார் ஓகே சார் ஆ அது என்ன ப்ளான் சார் மௌண்ட் பாட்டன் ப்ளான்னால் ஓ ஓகே சார் ஓகே சார் சார் இதில் சார் இதில் காந்தி வந்து இன்வால்வ் ஆனாங்கள்லே சார் இண்டியாவில் இண்டிபெண்டன்ஸ்காக ஆ உண்மையிலே அவரால்தான் இண்டியாவுக்கு விடுதலை கிடைச்சிதா சார் ஆ சரி ஓகே சார் தேங்க் யூ சார்